என் பேர் வந்து புஷ்பவள்ளி நான் வந்து டென்த்து படிச்சுருக்கேன் ஆனால் வந்து அதுக்கப்புறம் என்னால் படிக்க முடியல ஏன்னால் என்னோட குடும்ப சூழ்நிலையால என்னால் படிக்க முடியலை அப்புறம் வந்து எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்கள் இருக்காங்க அவங்க வந்து ஒரு பொண்ணு வந்து எம்எஸ்சி படிச்சுருக்கு இன்னொரு பொண்ணு எம்எஸ்சி படிச்சுருக்கு ரெண்டுத்தையும் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அது வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க முன்னாடியே இறந்துட்டாங்க ஃபர்ஸ்ட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இருந்தாங்க அவங்க வீட்டுக்காரங்க வந்து ஃபாரினில் இருக்காங்க ரெண்டாவது பொண்ணுமே வந்து ஃபாரினில் தான் இருக்குது எனக்கு வந்து ரெண்டு பேர பிள்ளைங்க ஒரு பையன் பேர் வந்து தமிழ் பிரியன் இன்னொரு பையன் பேர் வந்து அபினேஷ் ஒருத்தவன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இன்னொருத்தவன் வந்து இவனை ஸ்கூல் சேர்க்கல நான் வந்து அதுக்கப்புறம் டைப்ரைட்டிங்யெலாம் பாஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு அப்போ வந்து வேலை கிடைக்கல இப்போ வந்து நான் மகளிர் சுய உதவிக்குழு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து நான் வந்து எல்லாேருக்கும் லோன்யெலாம் வாங்கி கொடுப்பேன் நடத்தி முடிச்சுட்டேன் இப்போ வந்து சும்மா தான் வீட்டில் தான் இருக்கேன் வந்து நான் வந்து நல்லா சமைப்பேன் காலையில் மத்தியானம் நைட்டில் வந்து எல்லாம் நல்லா சமைப்பேன் அப்புறம் வந்து கொஞ்சம் எம்ப்ராய்டிங்யெலாம் தையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தைப்பேன் வேறு என்ன எனக்கு வந்து என்ன பிடிக்குன்னா டிவியில் உள்ள சீரியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் டிவி பார்த்துட்டே இருப்பேன் விஜய் டிவி சீரியல் தான் ரொம்ப பிடிக்கும் அதை தான் பார்ப்பேன் எப்பொழுதுமே சும்மா இருக்க நேரத்தில் பக்கத்து வீட்லெலாம் கதை பேசுவேன் எப்போ பார்த்தாலும் உக்காந்து அவ்வளோதான் என்னை பற்றி வேறு என்ன ஒன்றும் சொல்கிறத்துக்கு இல்லை அவ்வளோதான்